அந்த ஃப்ரிட்ஜோடய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இப்போது வந்து ஒரு பாட்டில்லா போட்டால் அது அப்டி மெல்ட்டான மாதிரி ஆகிடுது அப்படியே உருகிடுது நம்ம திருப்பி அந்த ஃப்ரிட்ஜ்லருந்து எடுக்கும்போது ரொம்ப ஸ்டாங்கா கஇருக்குது அப்புறமேட்டு அந்த கெரன்ட் பில்லாம் நிறையாவுது நாங்கள் போன மாசோம் எங்களுக்கு கெரன்ட் பில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரெட் அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு இப்போ கெரன்ட் பில்லா பார்த்துட்டீங்கனா டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ஆகிட்ருக்கு இப்போ அதோடய பாக்ஸு அதெலாம் அப்படியே உடைய ஆரமிச்சிச்சு இப்போ நாங்கள் அந்த எக்குலாம் வெச்சால் அது உள்ளாரால அந்த சரியாக அதில் வீணாகிடுது அப்படியே ஃப்ரிட்ஜில் வெச்சால் இதெலாம் அதோடு வந்து டிஸ்அட்வான்டேஜ்ங்க